வருங்கால சந்ததியருக்கு விவசாயத்தை பற்றி நாங்கள் சொல்லி கொடுப்போம் நெல்லு கம்பு கேழ்வரகெல்லாம் போடணும் நமது இந்தியா வந்து ஏற்றுமதி உள்ள நாடு சாப்பாடு நம்ம ஊரால் தான் இந்தியாவால் தான் ஏற்றுமதி இறக்குமதிலாம் போயிட்டு வந்துன்ருக்குது வெளிநாட்டுக்கெல்லாம் நம்ம தான் கொடுக்குறோம் சாப்பாடெல்லாம் அதனால் வேண்டி எங்கள் சந்ததியர்களுக்கும் எங்களுக்கு முன்னால் இருந்த அப்பா அம்மாவும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க இந்த பயிர் வைக்கணும் அந்த பயிர் வைக்கணும் சாப்பாட்டை அந்த பயிர் வைக்கலனா கஷ்டமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் போயிடும் அதனால் நீங்கள் பயிர் வைக்கணுன்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க அதேமாதிரி நாங்களும் விவசாயம் பண்ணிட்டு வரோம் அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கும் நாங்கள் விவசாயம் வந்து சொல்லிக் கொடுப்போம் கொடுத்துக்குனு இருக்கிறோம் இப்போவும் கொடுத்துன் தான் இருக்கிறோம் எங்கள் பிள்ளைங்க எந்த வேலை செய்தாலும் விவசாயத்தை நாங்கள் விடமாட்டோம் எங்களுக்கு பரம்பர பரம்பரையாக விவசாயம் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்ருக்கிறோம்